இந்த டைலர் ஒரு நான் வந்து தொழில் பண்ணுறது டைலரு டைலரில் வந்து எவ்வளோ முன்னேறலாம் அப்படின்னு நான் நினப்பேன் நினச்சத பசங்களுக்கு ஃபீஸ் கட்டணும் அதுக்கு அப்புறம் இதை பண்ணணும் அதை பண்ணணும் சரி இ இந்த வீட்லருந்தே துணி தைக்கிறேன் நம்மளும் ஒரு ஒரு சின்ன கடை எடுத்து அதில் வந்து ஒரு ரெண்டு பேர் ஒரு பேர் அப்படி போட்டு துணி தைக்கலாம் ஒரு நாலு பே இப்போ வந்து ஒரு தெருவில் மட்டும் த கேட்டு வாங்கி தைக்கிறோம் ஒரு தெருவுங்களில் அப்புறம் வீடு வீடாக போய்விட்டு நம்ம எல்லாேரும் வந்து கொடுப்பாங்க நம்மளும் பெரிய கடை வைக்கலாமா நிறைய பிஸ்னஸ் பண் நிறைய பேருக்கு துணி தைச்சி தரலாமா நம்மளும் பெரிய கடையாக கடைக்கு ஓனராக ஆக முடியுமா இதெல்லாம் எனக்கு ரொம்ப இப்போ ஐடியா இருக்குது இந்த சின்ன தொழிலை வச்சு நம்ம இப்படில்லாம் ஐடியா பண்ணலாமான்னு நினைப்பேன் ஆனால் முன்னேற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்குன்னு ஒரு பலம் இருக்குது அப்பன்னால் நம்ம விடாமுயற்சியாக இராவும் பகலும் உட்காந்து துணி தைக்கணும் தைச்சா தான் நாம்ன்னு எண்ணம் மட்டும் என் மனசில் இருந்துக்குன்னு அதை விடாமுயற்சி எதுவும் இல்லாது உட்காந்துக்குன்னு கதை பேசிக்கின்னு இருந்தால் துணி தைக்கலன்னா ஒன்றும் பண்ணாது இதனால வழி என்ன உட்காந்து துணி தைக்கணும் நம்ம நாலு பேராண்ட நல்லா பேர் எடுக்கணும் நல்ல துணி நல்ல துணியாக தைத்து தந்தால் நமக்கு பெரிய அளவில் ச வெற்றி அடையலாம்